இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து வேலை இல்லை வேலை இல்லை அப்படினு சொல்லிவிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் வேலைவாய்ப்பு உருவாக்கிறத்துக்கு அவங்க விரும்பலைன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வந்து என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றதை தேடாமலேயே இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமபுற இளைஞர்களுக்கும் இல்லை மாணவிகளுக்கும் டிஎன்பிஎஸ்சின்னு கவர்ன்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது அதில் வந்து பாஸ் பண்ணால் கவெர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஆனால் வந்து அது வந்து நெறைய பேருக்குத் தெரியறதில்ல தெரிஞ்சாலும் வந்து கஷ்டப்பட்டு படித்தாலும் கவர்ன்மென்ட் கொடுக்குற ஒதுக்கீட்டை வந்து அவங்களால் பூர்த்தி பண்ணமுடியாததுனால வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வேலைக்குப் போகிறவங்க இளைஞர்கள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க ஆனால் அதுக்காக உழைக்கிறவங்க வந்து நிறையா இருக்கிறாங்க அது மூலிமா பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கன்சியை வந்து நீங்கள் அறிவித்தா தான் அதிகமான வேலைவாய்ப்பு வந்து உருவாக்க அரசு வந்து கொஞ்சம் முன்வைக்கணும் அப்படினு சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிறன்